குட்ஆஃப்டர்நூன் மேடம் நான் பவியோட பேரண்ட்ஸ் பேசுறேங்க மேடம் அக்காவோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு போகறோம் மேடம் ஒரு த்ரீ டேஸ் லீவ் கொடுத்திங்கனா நல்லாருக்கும் மேம் இது முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்குங்க மேடம் எக்ஸாம் வந்து ஒரு இருபது அன்னைக்கு தான் அவன் டேட் சொல்லிருந்தான் தம்பி பதினஞ்சு பதினாறு பதினேழு மட்டும் லீவ் கொடுங்க மேடம் நான் போய்விட்டு வந்துடுறேன் மேடம் இல்லைங்க மேடம் நாங்கள் இப்போ நீங்கள் இந்த த்ரீ டேஸ் மட்டும் கொடுங்க அதுக்கப்பறம் நாங்கள் லீவ் உங்கள்கிட்ட கேட்கலைங்க மேடம் முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்கு தம்பியை மட்டும் எப்படிங்க மேடம் விட்டுவிட்டு போகறது நாங்கள் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகறோங்க மேடம் தம்பி பையன் மட்டும் வீட்ல தனியாக இருக்க முடியாது அதனால தாங்க மேடம் கேட்குறோம் மேடம் ஃபர்ஸ்ட் நாள் நிச்சயதார்த்தம் இருக்கு மேடம் அதுக்கப்பறந்தான் மேம் மேரேஜ் பண்ணுறாங்க ஒரு டூ டேஸ் கம்பல்சரி தேவைப்படுது மேடம் ரெக்வொஸ்ட் பண்ணி கேட்குறாங்க மேடம் கொஞ்சம் லீவ் கொடுங்க மேடம் சரிங்க மேடம் நீங்கள் த்ரீ டேஸ் கூட கொடுக்க வேணாங்க மேடம் டூ டேஸ் கொடுத்திங்கனா நாங்கள் போய்விட்டு வந்துருவோங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரி ஓகே மேடம் பையன் பார்த்துக்கலாம் மேம் தேங்க் யூ மேடம்